வீட்டில் எல்பிஜி சிலிண்ட்ரு மாட்டிருக்குங்க அது வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சிக்கோணுன்னா அது வந்து நம்ம ரெகுலேட்ரை வந்து டெய்லியும் நல்லா பார்த்து ஆஃப் பண்ணி வச்சிக்கோணும் அப்புறம் வந்து நம்ம சமையல்க்கு ஆன் பண்ணும்போது நல்லா பார்த்து ஆன் பண்ணி நம்ம பார்த்து செய்யணும் இது வந்து அப்புறம் இந்த டூபு இருக்குல்லைங்க அது வந்து நல்லா செக் பண்ணிக்கணும் அது வந்து எதாவது வெடிப்பு இருக்கா கேஸ் லீக் ஆகுதா அதைய பற்றி நம்ம எடுத் பார்த்துக்கோணும் அப்புறம் வந்து அந்த அடுப்பில் வந்து அந்த ஸ்டேண்டு எல்லாமே நல்லா இருக்கா அந்த திருப்புற இது எல்லாமே நல்லா இருக்கான்னு பாத்துக்கணும் இல்லைன்னா அது ஆபத்தாயிரும் அதுக்காக நீங்கள் நல்லா முன் எச்சரிக்கையாக பார்த்து வைக்கணும் அது நல்லது அது வந்து எல் சிலிண்ட்ரு வந்து நம்ம ரெண்டு சிலிண்ட்ரு இருந்தா ஒரு சிலிண்ட் ரெண்டுமே புல்லா இருந்தா அத் பக்கத்தில் பக்கத்தில் வைக்ககூடாது அப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் பக்கத்தில் வைக்காதீங்க வைக்கக்கூடாது அது வந்து ஆபத்து ஃப்ரிட்ஜ் எல்லாம் தனியாக வேறு பக்கம் வச்சிட்டு நம்ம சிலிண்ட்ரு பக்கத்தில் சிலிண்ட்ரு வைக்காம தூரமாக தள்ளி வைக்கணும் அது வந்து நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும்